சமீபத்தில் நான் ஒரு செகண்ட் ஹேண்டு ஆன்ட்ராய்டு மொபைல் வாங்கினேன் பசங்களோடய ஆன்லைன் க்ளாஸ்க்காக அது கம்மி வெலையில் கிடைக்கிதுன்றதுனால பணம் பற்றாக்குறைனால வாங்கிட்டேன் அது எனக்கு சேட்டிஸ்ஃபையே ஆவலை ஏன்னால் அடிக்கடி ஹேங் ஆகுது சார்ஜ் நிற்க மாட்டேங்குது டிஸ்பிளே போயிடுது அடிக்கடி செலவு பண்ணுறதா இருக்குது அது எனக்கு பிடிக்கவே இல்லை கம்மி வெலையில் கிடைக்குதுன்னு வாங்கினதுனால எனக்கு அது இன்னும் நஷ்டத்தை தான் ஏற்படுத்துது அது எனக்கு மனதுக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்துடுச்சி இந்த மொபைல்னாலே எனக்கு நிறைய மனவேதனப்பட்டுவிட்டேன் அது எனக்கு பிடிக்கவே இல்லை